எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டூர் போனோம் டூருன்னா ஃபேமிலியோட டூர் போல் ஊரில் எல்லாரும் ஒரு முப்பது பேர் சேர்ந்து ஒரு பஸ் எடுத்து நாங்கள் எல்லாரும் டூர் போய்ருந்தோம் அப்போ என்னான்னா ஊருக்கு போனோன்னா ஊட்டி போனோம் மைசூர் போனோம் பெங்களூர் போனோம் அப்புறம் திருச்செந்தூர் போனோம் கன்னியாகுமாரி போனோம் அதெல்லாம் ஒரு நால் நாள் டூராக நாங்கள் போயிட்டுருந்தோம் அப்போ வந்து கன்னியாகுமாரியில் வந்து விடியர் காலையில் ஒரு நால் மணி நால்ரைக்கலாம் அந்த சூரியன் அஞ்சு மணிக்கலாம் அந்த சூரியன் உதிக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லாயிருந்துது பார்க்கறதுக்கு சூப்பராந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் ஊட்டியில வந்து நிறையா மலருலாம் பூ பூவெல்லாம் பூத்து நல்லா அந்த கண்காட்சி வந்து அவ்வளோ நல்லாந்துச்சு அந்த அந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லாந்துச்சு இதுக்கப்புறம் அந்தமாதிரி டூரே நான் பார்த்ததுல்லன் வச்சிங்க அவ்வளோ நல்லாந்துச்சு அந்த வா அந்த இதெல்லாம் பார்க்கறது அப்புறம் வந்து மைசூர் போனோம் மைசூர் போனால் அங்கே அரண்மனை பழைய காலத்தில் என்னான்னா ராஜா காலத்தில் என்னான்னா இருக்குமோ எல்லாமே இந்துச்சு அந்த அரண்மனையில் அது நல்லாந்துச்சு அப்புறம் வந்து க்கு இதுக்கு போனோம் கொச்சின் போனோம் அங்கே வந்து போட்டிங் போனோம் எல்லாம் அங்கேயுமே நல்லாந்துச்சு எல்லாமே பார்க்கறது நல்லாந்துச்சு அப்புறம் வந்து குற்றாலம் வந்தோம் குற்றாலத்தில் வந்து அந்த அருவியில குளிக்கிறது அவ்வளோ சூப்பராந்துச்சு அந்த தண்ணி கொட்டுறது போகிறது எல்லாமே மனசுக்கு பிடிச்சிந்துச்சி அவ்வளோ நல்லாந்தது அது அதுக்கப்புறம் வரம்மோது இதுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் பழனி முருகன் கோயிலுக்கு வந்தோம் வந்துட்டு மலை ஏறி மலையிலையும் போகலாம் நடந்தும் போகலாம் இந்த படிலையும் ஏறி போகலாம் அதுவும் போனோம் அதையும் போய் அப்புறம் சாமி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்துவிட்டோம் நாங்கள் அது ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா அந்த டூர் போன விஷயோம் வந்து மனசுக்கு அவ்வளோ சூப்பராந்துச்சு